என்னை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்கிறேன் நம்ம பக் என் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணே ஒன்று ஆனால் என்னையை எப்போயுமே ஒரு ஒன்றாவே அவங்க பார்க்கமாட்டாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட தருவாங்க எங்கள் அக்கா எதன்னாலும் எங்கள் அக்காக்கு தான் செய்வாங்க எனக்கு எதுவுமே காட்டிக்கமாட்டாங்க ஏதோ ஒரு நகை எடுத்தால் கூட அவளுக்கு தான் அளவு போட்டு அழகு பார்ப்பாங்க அப்போல்லயிருந்து என் மனசு ஒரு மாரியாக ஆயிர்ச்சு எதன்னாலும் என் பொண்ணு பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கே தான் பார்ப்பாங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தான் கொடுக்குறதுக்கு ஆனால் எல்லா வேலையும் நான் தான் என்னையை தான் செய்ய சொல்லுவாங்க ஸ்கூல் விட்டு வந்து ஸ்கூல் விட்டு வந்து என்ன இந்த வேலையை செய் அதை செய் மாவாட்ட சொல்லுவாங்க சோறு குழம்பு ஆக்குவேன் சாப்பாடு அது சாப்பாடு எல்லாம் எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறது ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் நான் ஸ்கூல் விட்டு வந்தது எனக்கு வேலை தான் மாவாட்டிவிட்டு நாளைக்கு காலையில எந்துரிச்சு அஞ்சு மணிக்கு தான் எழுப்பிவிட்டுருவாங்க அஞ்சு மணிக்குலாம் எழுப்பிவிட்டு மாவை இட்லி ஊற்றிட்டு இட்லி பண்ணாலும் சுட்டு விற்கிறுத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்புறம் விற்ற பின்னாடி அந்த பாத்தரத்தை எல்லாத்தையும் என்ன தான் கழுவ சொல்லுவாங்க எங்கள் அக்காவை எதுவுமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப அப்போ படிக்கிறப்பிலையும் எனக்கு அந்த ஞயாபகம் தான் வந்துகிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படி எனக்கு ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டோம் கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் யோசிச்சி பார்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்ச நாள் அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வெளியில போயிவிட்டா அவள் லவ் மேரேஜ் பண்ணி போனனால ரொம்ப கஷ்டப்பட்டோம் குடும்பத்தில் அதனால அதுக்கப்புறம் என்னை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அதை மாதிரியே போயிருவேன்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க என்ன ஹாஸ்டலில் கூட விட்டுரலாம் அப்படின்லாம் நினச்சி சொன்னாங்க அதுக்கு அப்புறம் என்ன ஒரு ஹாஸ்டலில் விட முடியாமல் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சென்னைக்கு கூடிகிட்டு வந்து நான் எங்கள் அண்ணன் அம்மா எல்லாம் வேலை பார்த்தோம் ரொம்ப கடன் பிரச்சனை எல்லாம் இதெலாம் இருந்துச்சு சென்னையில வந்து வேலை பார்த்து ஆள் மூணு பேர் ஆள் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்து கடனை எல்லாம் அடைச்சோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கும் லவ் மேரேஜ் ஆனுச்சு நானும் ஒருத்தவங்களை லவ் பண்ணிகிட்டு வந்தேன் எங்கள் அம்மா ரொம்ப முடியாமல் போயிவிட்டாங்க உடம்பு சரி இல்லாமல் இரு இருந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ரொம்ப ப்ரச்சனையாக ஆயி கூட்டிகிட்டு வந்து எல்லாம் என்ன அடிச்சு ரொம்ப ப்ரச்சனையாக ஆயிர்ச்சு அதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே கொஞ்ச நாள் கழிச்சு எங்களோ மூணு வருஷம் கழிச்சு என் கூட பேசிக்கிட்டாங்க இப்போ நல்லா பேசுறாங்க எல்லாரும் எனக்கு ரெண்டு இப்போ பொண்ணு பிறந்துருக்கு இங்கே இருக்கிற வலியை சொல்லணுன்னா எங்கே அங்கே தான் அம்மாவை கொடுமைனு இங்கே வந்து மாமியார் கொடுமையும் இருக்குது வெளியே சொல்லமுடியாமல் இருக்கு இருந்தாலும் இப்போ அந்த இடத்துல நம்ம இருக்கமே வந்துட்டமே அம்மா அப்பா பேச்சை கேட்காம வந்துட்டமே அந்த எண்ணத்தில் நான் பல்லை கடிச்சிகிட்டு இங்கேயே இருக்கிறேன் ஆனால் ரொம்ப கஷ்டம் அவங்க அது எங்கள் வீட்டுக்கார் உடைய அக்கா தங்கச்சி இவங்களாம் வந்தால் எல்லா அதேமாதிரி எல்லா வேலையும் என்னை செய்ய செய்ய சொல்லுறது என் பொண்ணுங்க ரெண்டு பேர் இதுவும் நான் பார்த்துக்குணும் பார்த்துக்கிட்டா கூட வேலையும் செய்யணும் சாதம் சோறு குழம்பு ஆக்கணும் துணி துவச்சி போடணும் வாசல் பெருக்கணும் வீடைல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும் அதோட சாணி கூட அள்ள சொல்லுவாங்க எது செஞ்சாலும் கறி வருது நானும் ஜென்ட்லாக ஐட்டம் இருந்தாலும் அவங்க பொண்ணுங்க வந்தா மட்டும் தான் செய்ய சொல்லுவாங்க மற்றப்படி நான் இருக்கிற வரையில எனக்கு எதுவுமே எடுத்து தரமாட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கார் சொல்ல முடியாது ஆனால் நல்லா தான் பார்த்துக்குறாரு என்ன பார்த்துக்குறாருன்னா வேண்றது வாங்கி தருவார் இப்போ பொண்ணு பிறந்த பின்னாடி பொண்ணு தான் அவருக்கு பொண்ணு என் பொண்ணு முன்னாடி தான் எல்லாமே செய்வேன் வைப்பேன் அந்தமாதிரி சரி என்ன பண்ணுறது நம்ம தலை எழுத்து அப்படி இருக்குதுன்ட்டு நானும் இருக்கிறேன் கொஞ்ச நாள் அப்படியே இருந்து பழகிர்சு எனக்கும் இப்போ இருக்கிற நம்பிக்கை எங்கள் அம்மா அப்பாக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு கடன் ப்ரச்சனை அதிகமாக இருக்குது அவங்களுக்கு என் சைடில் இருந்தும் உதவி பண்ணவும் முடியவும்மில்லை நானாக பண்ணி இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார் ஒத்துக்க மாற்றார் நீ ஏன் அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற அவங்களா அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க நீ எதுவும் பண்ணாத வைக்காத அந்த மாதிரி சொல்றார் அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்கள் அம்மாவுக்கும் ரெண்டு பேரும் தனியாக வாடகை வீட்டில் இருந்து கடனை அடைச்சிட்டு இருக்குறாங்க எங்கள் அண்ணணும் பார்க்க மாட்டுறான் எங்கள் அக்காவும் பார்க்க மாட்டுறாங்க அதனால் நான் தானே பாத்தாவணும் யாரை சொல்லி எங்கள் அம்மா அழுகுறாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒரு உதவி பண்ணுறோம் இன்னக்கு கூட கால் பண்ணி சொன்னாங்க இதமாதிரி தேவைப்படுது காசு தேவைப்படுதுன்றாங்க எங்கள் வீட்டுகாரர்கிட்ட சொன்ன அவர் நீ ஏன் அதெலாம் பண்ணுற அவங்க இது அவங்க பார்க்கமாட்டாங்களா ஏற்கனவே வேறு நிறைய அடகு வச்சு கொடுத்துட்ட போல் இப்போயும் அதை மாதிரி கொடுக்குற அதவே மீட்டு திருப்பி தரமாக இருக்கிறாங்க இப்போயும் திருப்பி தர இப்போயும் அடகு வச்சு கொடுக்குற எனக்கு தெரியாமல் நீ எதுவும் செய்ய கூடாது அப்படின்ன மாதிரி சொல்றார் ஆனால் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணால் என்ன சொல்லுறதுன்னு தெரில அவங்க என்ன ஏன் முன்னாடி அழுவுறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்குது எவ்வளோ நினச்சி பார்த்தியா என்ன அப்போலாம் எவ்வளோ கொடுமை பண்ணாங்க இப்போ இப்படி இருக்குறாங்கன்னு நினச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு இனிமே எங்கள் அப்பா அம்மா நான் வெறுக்க மாட்டேன் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் இல்லை நம்மகிட்ட ஒரு ரூபா இருந்தாலும் எங்கள் அம்மாகிட்ட நான் கொடுத்துருவேன் ஆனால் இந்த வீட்டில் அந்தமாதிரி என்னால் இருக்கமுடியல ஏன்னா அவங் இவங் அதுக்கு மேலே அவங்க கஷ்டப்படுறாங்ன்ற ஒரு நினப்புல அவங்களுக்கு எல்லாமே நான் செய்யறேன் என் பொண்ணோட வளையல் கொலுசு எல்லாமே அடகு வச்சு கொடுத்துருக்கிறேன் என் வீட்டுக்கார் தான் எதுவுமே செய்யாத வைக்காதன்றாங்க அவங்களுடைய ஃபேமிலிக்கு நம்ம எப்படி எல்லாத்தையும் செய்றார் அவங்களுக்குன்னு யார் இருக்கா நான் பார்த்தா தானே கேட்டால் நீ செய்யாத அப்படின்றாங்க எனக்கு தெரியாமல் எதுவும் வச்சு கொடுத்தியாக்கும் நீ உங்கள் வீட்டுக்கு போயிருணும் இங்கே இருக்க வேணா அப்படின்றாங்க இப்போ அம்மா முக்கியம்முன்னுறதா இல்லை வீட்டுக்கார் முக்கியம் சொல்லுறதா எனக்கு தெரில ஆனால் யார் முக்கியம்ன்னு சொன்னனா எங்கள் அம்மா அப்பா தான் முக்கியம்ன்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்கள பார்க்குறதுக்கு யாரும் இல்லை அண் அண்ணணும் அண்ணியும் அவங்கள கல்யாணம் பண்ணிகிட்டு போயிவிட்டாங்க போயிவிட்டு எங்கள் அம்மா அப்பா கொடுமை பண்ணுற எதுவுமே பார்க்குறது இல்லை அவங்கள ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டா ஆனால் காசு வேணும்னா மட்டும் அம்மா அப்பாவுக்கு வந்து வாங்கிகிட்டு போயிருவா அதைதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கடைசி காலத்தில் பையன் தான் உதவி பண்ணுவாங்கன்னு சொன்னால் இவன் பார்த்தா பொண்ணுங்க தான் இப்போ உதவி செய்யறாங்க இப்போ இந்த காலத்தில் பையனே நம்பமுடியாது பெற்ற அம்மா அப்பாவை அனாதை ஆசரமத்தில் விட்ற இந்த காலத்தில் எப்படி எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா அப்பாவை பார்ப்பான் பொண்டாட்டி பிள்ள பேச்சை கேட்டுகிட்டு எங்கள் அம்மாவை எதுவுமே கண்டுக்கிறது இல்லை இப்போ க வண்டி கூட வாங்கி நீங்களே கட்டிக்கங்க அப்படின்னு எங்கள் அம்மா மேலே நால்ரை லட்சத்தை தலையில போட்டுறான் அவங்களா எங்கள் என்ன வேலை செஞ்சு வயசான காலத்தில் என்ன பண்ணுவாங்க அவங்க கடைசி காலத்தில் பையன் தான் எல்லாமே பார்க்குணுன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லை ஆனால் எங்கள் வீடு எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் எல்லாமே எங்கள் வீட்டுக்கார் தான் பார்க்குறாரு அம்மா அப்பாவை அவன் தான் பார்க்குறான் பொண்ணுங்கள் எல்லாம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்களாம் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து இருக்கறோம் இங்கே எனக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லாத இல்லாத இல்லாட்டி கூட இங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கவிட மாட்டுறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அவங்க பொண்ணுங்கள் எல்லாம் பெரிய வசதியாக இருக்குறாங்க அதனால் இப்போ மருமகளை என்ன என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கும் மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது எல்லா வேலையும் என்னயே சொல்லுறது எதா உடம்பு சரி இல்லாட்டி கூட நானே தான் எல்லாமே என்னையை பார்த்துக்குணும் என் துணி எல்லாமே நான் தான் துவச்சி போ பார்த்துக்குணும் இவங்களாம் யாருமே என்னையை பார்க்கறதுக்கு இல்லை எங்கள் வீட்டுக்கார் இருந்தால் எங்கள் வீட்டுக்கார் பார்ப்பான் அவர் தப்பு சொல்ல மாட்டேன் அவர் நல்லா தான் பார்த்துக்குவாரு என்ன நல்லா கேர் பண்ணி தான் பார்ப்பாரு இருந்தாலும் அப்போ நாம முக்கியம் அந்த மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்கு